எங்கள் வீட்டில் இப்போ ஒரு ஃப் ஃபேன் ஒன்று புதுசாக வாங்கி போட்டோம் அந்த ஃபேன் என்னென்னா போட்டதும் பார்த்தா ரிவேர்ஸில் சுற்றினுச்சி அப்புறம் மெக்கானிக்கல் வர சொல்லி சரி பண்ணினோம் சுத்தமாக காற்றே வர மாட்டேங்கிது பஸ்ட்டு இருக்கிற ஃபேனு தான் வந்து சரியாக ஓடலைன்ட்டு புது ஃபேனு வாங்கி போட்டோம் இந்த ஃபேனும் வந்து சரியாக ஓடமாட்டேங்கிது சுத்தமாக காற்றே வரமாட்டேங்கிது எந்த ஃபேன் வாங்கினா எந்த கம்பெனியில் எந்த ஃபேன் வாங்கினா நல்லா இருக்குன்னு ஒன்றும் தெரியமாட்டேங்கிது எந்த ஃபேன் போட்டாலுமே இப்போ ரெண்டு மூணு ஃபேன் மாற்றியாச்சி ஆனால் காற்றே வரல